நம்ம ஒட்டு மொத்த வாழ்கை தரத்தை உயர்த்துவதில் வந்து விளையாட்டு வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது விளையாட்டில் வந்து நம்ம நல்லா சிறப்பாக விளையாண்டோம்னா நம்ம நம்ம நாட்டு மக்களுக்கு நம்மள தெரியும் நம்மள கொண்டாடுவாங்க அதே சமயம் நம்ம எதுக்காவது ஜாப் அப்ளை பண்ணுறோனா ஏதாவது ஜாப் அப்ளை பண்ணுறோனா நமக்கு நம்ம விளையாட்டில் நல்லா விளையாடுறதுனால நமக்கு சீக்கிரமாக ஜாப் கிடைக்கும் உடல் பிட்னஸ்சு உடல் பயிற்சி இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால நம்ம உடம்பு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஹெல்த்தியான இதில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளையாடுகிறது மூலிமா நம்மளுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள் வந்து இப்போ நம்ம நம்ம உடம்பு நம்ம உடலை எப்படி எப்படி இருக்கின்றத வந்து விளையாட்டு தான் தீர்மிக்கும் நம்ம நல்லா விளையாண்டோம்னா நம்ம உடல் நலத்துக்கு வந்து தேவையில்லாத இந்த வைட் போடுறது மசூல்ஸ்சு அதனா நம்ம வந்து பிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம நல்லா விளையாண்டோம்னா நம்மள நம்மளோடய திறமைக்கேற்ற வரவேற்பும் பரிசும் நம்மக்கு நல்லா கிடைக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஏதாவது வேலைக்கு போயிட்டோம்னா அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிடி வந்து நமக்கு ஈசியாக இருக்கும் அதனால் விளையாட்டு வந்து நம்ம ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்குது